மை மயூரி டைலர்ஸ்ஸா நாங்கள் மான்ட்ஃபோர்ட் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் மேடம் நாங்கள் வந்து இப்போ டென்த்துக்கு யூனிஃபார்ம் மாற்றுறோம் உங்கள் கடையிலேந்து நாங்கள் ஒரு பல்க் ஆஃபர் தர்லான்ருக்கோம் நீங்கள் என்ன சொல்லுறீங்க மேடம் எங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ வேணும் மேடம் ம் ஓகே மேடம் ஓகே மேடம் நீங்கள் கேட்லாக் மட்டும் அமிச்சிவுட்றீங்களா ஏன் ஈமெயிலுக்கு ஓகே மேடம் இன்னைக்கேவா மேடம் இன்னைக்கேவா மேடம் ம் ஓகே மேடம் நீங்கள் ஒரு ஆஃபனவரில் அமிச்சிவுடுங்க எங்கள் ஸ்கூலில் இருக்குறவங்க எல்லாத்துக்கூடையும் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு சொல்லுறேன் மேடம் ஓகே மேடம்